தொழில் ஆரம்பிக்கிறத்துக்கு எங்கள் கவர்மெண்ட் நாங்கள் நல்லா கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அலையனுங்கிறது கிடையாது அவங்களே ஒரு சட்டிவிகேட் கொடுத்தடுறாங்க அதை வெச்சு நாங்கள் வந்து லோன் பண்ணி அதுக்கு வந்து தொழில் ஆரம்பித்துக்கிறோம் தொழில் முனை பண்ணும் போது நல்லா யூஸ்ஃபுல்லாக வைக்கிது இதமாக தமிழ்நாட்டில் நிறையா நடைமுறை நிறையா இருக்குது அது ஒன்றும் பிரச்சனையில்லை நல்லா ஓடி போயிட்டிருக்கு